நம்ம ஒரு நிலத்த விக் வா வாங்க போகிறோமுன்னா அதோடய நிலத்தோடய தரம் அதோடய மண்வளம் அதோடய நீர்வளம் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் அதோடைய சட்ட சிக்கல்கள் என்னெனான்ன இருக்குன்னா அதோடைய இப்போ பத்திரம் அவருடைய பேயர்ல தான் இருக்கா இல்லை அந்த இடத்துல விவசாய நிலமாக இல்லை நஞ்சையா என்னும் தெ தெரிஞ்சுருக்க வேண்டியது சட்டத்தில் இருக்குது ஏன்னால் விவசாய நிலத்தில் நம்ம வீ ஃப்ளாட் போட்டோம்னா அந்த இடம் கவர்மெண்ட்டு அஃப்ரூல் கிடையாது அதை மெயினாக நம்ம பார்த்துருக்கணும் அதுவும் இல்லாமல் அதில் நீ வீடு கட்டினோம்னா எத்தனை அடுக்கு கட்டணும் அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்காமல் நம்ம பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ஏரி குளம் அது மாதிரி இருக்கிறதுலாம் போலி பத்தரத்தில் வச்சு விற்றுட்றாங்க அதை நம்ம நம்ம போலியாக இருக்கா என்ன இதை நம்ம பார்த்துருக்கணும் அதுக்கான நி அந்த ஒரு நிலத்தை நாங்கள் வாங்க போ இப்போ வாங்க போகிறோம்னா அதுக்கான டேக்ஸு கவர்மெண்ட்டோட டேக்ஸு என்ன ஏது அதோடய சட்ட சட்டத்தில் என்னென்ன டேக்ஸுகளோடய மதிப்பீடு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது நம்ம நிலத்த இப்போ வாங்க போகிறோம்னா வாங் அதுக்கோட மதிப்பீடும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் நம்ம அதுக்கான பத்திர செலவு கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸ் இதெல்லாமே கட்டணும்